எங்கள் எங்கள் ஊருக்கு பக்கத்தாண்ட இருக்கிற சுற்றுலாத்தலம்னா வெள்ளி மலை தான் ஆனால் அந்த வெள்ளி மலைகளுக்கு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அதுவும் ஃபேமிலியோடு போனால் நல்லா கீழேருந்து மேலே மேலே போய்ட்டு நல்லா சாப்பிட்டு அங்கே ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு அப்படியே போய்ட்டு அங்கே கீழே வந்து நீர் வீழ்ச்சிக்கு வரணுனா மலை மேலேருந்து கீழே இறங்கணும் நடந்து தான் வரணுமே தவிர பைக்லேயோ இல்லை காரில் எல்லாம் போக முடியாது நடந்து தான் வரணும் அதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தாண்ட இருக்க மூணு என்ன இங்கே பக்கத்தாண்ட வசந்தம் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு அங்கே வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருக்கும் அதுலேயும் பிரியாணி தான் இன்னும் அருமையாக இருக்கும் எங்கள் இதில் நினைவு பொருட்காட்சிகள்லாம் எங்கள் சரவுண்டிங்கில் அதனால எதுவுமே இல்லை அதனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ம் ஆனால் அப்பப்போ வைப்பாங்க ம்யூசியம் வேணா அப்பப்போ பொருள்காட்சி வேணா வைப்பாங்க பொருள்காட்சி வெச்சுட்டு ஒரு ஒரு டென் டேஸ் இல்லை ஒன் மந்த் வேணா வைப்பாங்க அதில் பாக்கிறது அந்த புக்குக்கு ஒசரோலாம் கண்காட்சி போடுவாங்க புக்குக்கு ஃபுட்டு இந்த போலீஸ் தீ அணைப்பு வீரர்கள்லாம் அவங்க எல்லாம் போகிறதால அதலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இங்கே அதிகமாக இது தான் நடக்கும்